எக்ஸ்கியூமி சார்

என்னுடய ஐடி கார்டு மிஸ் ஆகிடிச்சி சார் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் எனக்கு புது ஐடி கார்டு வேணும் அதுதான் பிரின்ஸிபல் சாரை பார்க்க சொன்னாங்க நான் வந்து பி பிபிஏ படிக்கிறேன் சார் செகண்ட் இயர் எங்கள் ஹெச்சோடி பேர் சரவணன் ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் இப்போது போய் ஹெச்சோடி சாருகிட்டே போய் இப்போது சைன் வாங்கிகிட்டு வரட்டுமா சார் சார் அவருகிட்டே ஃபர்ஸ்ட்டு லெட்ரு சைன் வாங்கிட்டேன் சார் ஆமாம் சார் ஆ சரி சார் ஆ ஓகே சார்

தெரியல்ல நான் ஃபர்ஸ்ட்டு வீட்டுலேருந்து கிளம்பும் போது இருந்துச்சு சார் வீட்டுலேருந்து எடுத்துகிட்டுதான் வந்தேன் இல்லை சார் எடுத்துகிட்டு வந்தேன் நான் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது அப்போ ஃபுல்லாக கூட்டம் இருந்துச்சு பஸ்ஸில் கூட்டமாக இருந்ததால் ஏறும்போது மிஸ் ஆகிடிச்சி சார் கூட்டத்தில்

இல்லை சார் ஊருக்கு ஒரு பஸ்ஸு தான் வருது அதுவும் லேட்டாக வர்றனால எல்லாம் பசங்களெலாம் அதில் தான் போகிறாங்க அதனால தான் கூட்டமாக இருந்துச்சு இல்லை சார் கொஞ்சம் படிப்பு மேலே ஆர்வம்தான் அதனால சரி அதனால தான் எடுத்து சரி போட்டுகிட்டு வந்தேன் இங்கே கூட்டத்தில் மிஸ் ஆகிடிச்சி சார் இப்போ வந்து காலேஜில் பார்த்தேன் இருக்கல சரி அப்புறம் கேட்டதுக்கு பிரின்ஸிபல் சாரு கிட்டே போய் ஃபர்ஸ்ட்டு ஃபெர்மிஷன் சொல்லிவிட்டு வாங்க சொல்லிட்டு ஃபெர்மிஷன் வாங்கிவிட்டு வாங்க ஃபிரின்ஸிபல் சாரு கிட்டே சொன்ன உடனே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஒரு ஒன் வீக்கிலக கிடச்சிடும் ஐடின் கார்டு ஸாரி சார் தெரியாமல் மிஸ் ஆகிடிச்சி நெக்ஸ்ட்டு வாட்டி மிஸ் ஆகாம பார்த்துக்குறேன் ஓ ஒருவாட்டி இல்லைங்க சார் நான் அடுத்த வாட்டி பார்த்துக்கிறேன் என் பேர் அரவிந்த் குமார் சார் ஓகே சார் தேங்க் யூ சார்